கால்நடை வளர்ப்புக்கு வந்து மெயினாக வந்து இறைச்சி முட்டை பால் இதெல்லாம்தான் பயப்படுத்துவோம் அதை விட முக்கியமாக சாணம் சாணத்தில் வந்து நம்ப வந்து மண்புழு உரம் தயாரிக்கறது சாணம் நேரடியாக போட்டமுன்னா அதிக உரம் த இது பண்ண முடியாது இயற்கை முறையில சாணத்தை வந்து ஒரு குழிமாரி வெட்டி அதில் போட்டு பயோகெமிக்கலோ என்னமோ ஒரு மருந்து இருக்கு அதை ஊற்றுனமுன்னு வச்சிக்ங்க சீக்கரமாக சாணமெல்லாம் வந்து வெறும் குப்பையாக ஆயிரும் குப்பை அதை எடுத்து வயலுக்கு போட்டமுன்னா உரமே தேவையில்லை குப்பை மூலியமாகவே நிறைய காய்கறிகள் வைக்கறதாக இருந்தாலும் சரி விவசாயத்துக்கு வந்து உரம் போட்டால்தான் அதிக தானியங்கள் விளையறதுக்கு வந்து இயற்கை உரமா சாணம் பயன்படுது அதுமட்டும் இல்லாமல் உரம் மட்டும் இல்லாத அந்த இதுக்கு காய்கறி செடிகளுக்கு வந்து நுண்ணூட்டமாகவும் பயன்படுத்தப்படுகிறது அந்த தண்ணி ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக விட்டமுன்னா அந்த அதே தானாக அடிச்சிட்டு போய் எல்லா வேர்களுக்கும் போகறமாரி இருக்கு